எங்கள் கிராமத்தில் இந்தமாதிரி ஃபங்ஷன் கோயில் பண்டிகை இந்த மாதிரி இந்த இதெலாம் இருக்கும்போது குத்தாட்டம் இந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க நாடகக்கலை இந்த மாதிரி டான்ஸ்ஸு எல்லாமே போடுவாங்க அந்த மாதிரி போடும் போது இப்போதெலாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டுலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி திருப்பியும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்துகிட்டுருக்கோம் எ நாங்களும் போய் வெ இந்த வெளியூ இந்த ஊர் இல்லாத வெளியூருக்கு போய் பார்க்குறோம் வெளியூரில் போய்விட்டு எவ்வ்ளோதான் நாங்களும் முன்னோக்கி முன்னோக்கி போனாலும் அவங்களும் எங்களை வந்து வில விலகி பின்னோக்கி விட்டுர்றாங்க அதுக்கப்புறோம் நாங்களும் எவ்வளோ அசிங்கங்கள் அவமானம் துன்பம் எல்லாமே நாங்களும் பார்த்துருக்கோம் இதுக்காக எங்கள் கிராமத்திலையும் எவ்வளோ போராடி இருக்கோம் இந்த மாதிரி நம்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருமே சேர்ந்து அவர்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே நாங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணிணாலுமே எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது வாய்ப்பு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் எங்கள் ஊரில் மட்டும் நடக்கிறதில்ல வேறு எந்த வில்லேஜஸ்லையும் இந்த மாதிரி எப்போயுமே நடக்கிறதில்ல மொதலில் அந்த காலத்தில் தான் எல்லா நடந்துருச்சு இந்த காலத்தில் வர வர எதுவுமே நடக்க மாட்டேக்குது இப்போலாம் பாட்டு கச்சேரி இந்த மாதிரி எல்லாம் போயிடறாங்க கிராம புத்தாண்டுங்கிறது அந்த ஒரு மதிப்புன்றதே இங்கே வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் அந்த கல்ச்சருன்றதே எல்லாம் இப்போ வந்து அழிக்க பார்க்குறாங்க நம்பளோடய தமிழ்நாட்டு கல்ச்சர் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேக்கிறாங்க கிராமம்னா அந்த கிராமத்துக்கு தகுந்த மாதிரி பண்டிகைக்கு எல்லாமே யூஸ் பண்ணணும் நாம் அது எதுவுமே இங்கே வந்து மக்கள் வந்து யூஸ் பயன்படுத்துறதில்லை எல்லாம் இப்போ பாட்டு கச்சேரி இந்த மாதிரி அந்த மாதிரி போய் என்ன தான் நம்ப புதுசாக புது புதுசாக கொண்டு வந்தாலும் அந்த காலத்து குத்தாட்டம் மாதிரி இந்த காலத்தில் எதுவுமே வராது நம்ப எவ்வளோதான் இது மாதிரி ட்ரை பண்ணிணாலும் நாங்களும் போய் எல்லா பண்ணுறோம் திருப்பியும் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறோம் அவங்களும் எதுவுமே எங்களை கண்டுக்க மாட்டேக்குறாங்க எதுவும் பண்ண மாட்டேக்குறாங்க நாங்ள்க போய் போய் அவங்கள்கிட்ட எவ்வளோதான் கெஞ்சி அவமானப்பட்டு துன்பப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மாதிரி வரும் அப்போயும் அவங்க எதுவுமே எங்களை எதுவுமே பார்க்க மாட்டேக்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இன்னுமே தெரிய மாட்டேக்குது எங்களுக்கும் எவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டெல்லாம் ஆனால் அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டேக்குறாங்க இதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேக்குறாங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் கடைசில எங்களால எதுவுமே பண்ண முடியல்ல